டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களை எப்படி தடுப்பது என்பது நம்ம இன்று பார்ப்போம் டெங்கு என்பது ம பொதுவாக வீட்டில் இருக்கும் போது சின்ன சின்ன தண்ணி அப்படியே அங்கங்கே தேங்கி இருக்கும் சின்ன தண்ணி இல்லைனா பானையில் டயரில் அப்புறம் வேறு பாத்திரத்துல இந்த இந்த தண்ணியெல்லாம் தேங்காதது மாதிரி பார்த்துக்கணும் சுத்தமாக இருக்கணும் தண்ணியெல்லாம் சுத்தமாக வெச்சு சுத்தமாக கழுவி எல்லாம் நீட்டாக வெச்சு இப்போ தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்புறம் இந்த ஓர் தண்ணி ஓடை இருக்கிறது டிச்சி டிச்சி இது அது எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்ல சுத்தமாக வெ வெச்சுக்கணும் இந்த மலேரிய மலேரியாவும் அதேமாதிரி தான் கொசுங்களை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம எங்கெங்கே இது இருக்கோ தண்ணி இருக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணணும் முதல்ல க்ளீன் பண்ணிணா தான் நம்மளுக்கு எந்த நோயும் வராத மாதிரி பார்த்துக்கணும் அதுக்குன்னு நகராட்சியிலிருந்தே வராங்க எல்லாம் வந்து மருந்து எல்லாம் அடிக்கிறாங்க தெருவில் எல்லாம் இது பண்ணுறாங்கன்னு அது வேறு அது க கொஞ்ச நேரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் போயிடுது அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லை நம்ம அவங்களோட நம்ம தானே நம்ம இது பார்த்துக்கணும் அவங்க வந்து மருந்தையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம தான் இப்போ பார்த்துக்கணும் நம்ம கொழந்தைங்களுக்கு நம்ம ஃபேம்லிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் தினசரி ஏதாச்சும் தண்ணி தேங்க தேங்குதா அப்படியே பார்க்கணும் சுத்தமாக இருக்கணும் கழுவி எல்லாம் பெனாயில் போட்டெல்லாம் கழுவுணும் அங்கங்கே தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கணும் எதுலேயும் தண்ணி இல்லை டெய்லி கழுவுணும் ஸ்பான பானையில் தண்ணி வைக்கிறீங்களோ இல்லை குடத்துல வைக்கிறீங்களோ எல்லாம் கழுவி தண்ணி சுத்தபத்தமாக வெச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல்லிருந்து மலேரியாவும் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்புறம் பின்னாடி வருத்தப்படுறது வேஸ்ட்டு ஸோ ய அப்பப்போது என்ன பாக் அப்பப்போது என்ன பண்ணணும் நம்ம சுத்தமாக வெச்சுக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஸ் நம்மளுக்கு நல்லாயிருப்போம் ம நாட்டு ம இதுவும் நல்லாயிருப்போம் நம்ம அப்படியே அழுக்கு இதாக பண்ணாமல் இது வெச்சுன்னு இருந்தால் நம்மளுக்கு தான் இப்போ பிரச்சின உண்டாக்கும் ஸோ நம்ம என்ன மெய்னாக என்ன பண்ணணுன்னால் இது தான் இந்த நம்ம எந்த இதுவும் தீங்கு இல்லாமல் என்ன எல்லாம் கரெக்டாக ச ரௌண்டு ஸ்பேஸ் சுத்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லணும் அதேமாதிரி நம்ம எங்கேயாச்சும் சொந்தக்காரங்கள் வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ போகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னால் அவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது எதனால் வருது என்னாதுன்னு நம்ம தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன போய் புரிய வைக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாத இந்த டயர்லெலாம் தண்ணி பார் தேங்கியிருக்கு அங்கே பார் அங்கே ப இதெல்லாம் சின்னுான்டு தண்ணி தேங்கியிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு டெய்லியும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னால் உங்க இதுக்கும் வராது உங்கள் குடும்பமும் ந நல்லாயிருக்கும் னு நம்ம தான் எடுத்து சொல்லணும் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிணா தானே இப்படியே நம்ம விட்டுட்டு போனால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அதால் நம்ம நம்மளோட கடமை நம்ம நம்ம இருக்கும் போது நம்ம வீடோ இல்லை ஃப்ரெண்டு வீடோ இல்லை சொந்தக்காரங்கள் வீடோ நம்ம இருந்துருச்சுனா சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்துருச்சுனா எந்த ப்ராப்ளம் வராது அது தான் நம்ம பொ கடமை ஓகேங்களா நம்ம பாட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோம் அங்கே கவர்மெண்ட் பார்த்துக்கும்னா கவர்மெண்ட் எதுவுமே பார்க்காது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அவங்க சும்மா தான் அந்த நேரம் வந்து இப்போ உங்களை இது பண்ணிவிட்டு போயிடுவாங்க மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மருந்து இப்போ வர வர ஒன்றுமே இல்லை அது வேஸ்ட்டு தான் அது அதால் நம்ம என்னென்னா நம்ம அன்றாட இதுக்காக நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ அது நம்ம பார்த்துட்டோன்னா யாருக்கும் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல ஸோ சுத்தம் நம்மளுக்கு நல்லது